இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது இது யூடியூப்புங்கிறாங்க க்ரியேட்டிவ்வுங்கிறாங்க சுற்றுலாப்பயணிகள் வச்சிக்கிட்டு எல்லாம் உள்ளங்கையிலையே உலகமுன்னு சொல்லி கொண்டாந்து வச்சி அந்த உள்ளங்கையில் உலகத்தை வச்சி அவங்க என்ன பண்ணப் போகிறாங்க அந்த இடத்துக்கு போனால் தானே வருமானம் வரும் அந்த இடத்துக்கே போகாமல் யூடியூப்லேயே உட்காந்துட்டு அதை உட்காந்தே பார்த்துக்குங்கன்னு சொன்னால் அந்த எப்படி வருமானம் வரும் வருமானத்துக்கான வழியே இல்லாமல் எதுக்கு பட்டனை தட்டினாலே யூடியூப் போய் பாருங்கிறாங்க அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் வாங்கிக்கிட்டால் அந்த இடத்துக்கு போய் பார்த்து செலவு பண்ணி எடுத்தால் தானே வருமானம் வரும் ஏன் இதை யாருமே புரிஞ்சிக்கிறதில்லை எதைக் கேட்டாலுமே உலகம் உள்ளங்கையில் இருக்குது உலகம் உள்ளங்கையில் இருக்குதுன்னே சொல்லிட்டிருக்கறாங்களே தவிர அந்த இடத்துக்கு போய் சந்தித்து அதை எடுத்துட்டு வந்துருந்தால் மட்டும் தானே நமக்கான பயிற்சி களமாக அமையும் ஏ இவங்க பாட்டுக்கு சும்மா எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்கறதுனால் வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி இதில் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது அவங்க திறமையை வேணால் வந்துக்கலாம் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கிறாங்களே தவிர இந்த பத்து வருஷத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே முன்னேறலை யூடியூப் இருக்குது யூடியூப் இருக்குது யூடியூப் இருக்குது தகவல் தொழில்நுட்பம் இருக்குது இருக்குதுன்னால் அந்த யூடியூப்பு அந்த இதனால யாருக்கு என்ன பயன் எந்த பயனுமே கிடையாது